ஆ சொல்லுங்கள் மேம்

சரிங்க மேம் ஆமாம் மேம் முன்னெல்லாம் வந்து நம்ம கைரேகை வச்சுருந்தோம் இப்போ வந்து அந்த ஐ காண்டாக்ட் அந்த கருவிழி அந்த ரேகை வ வைக்கிறா மாதிரி சொல்லிருக்காங்க அது இப்போ எல்லாருமே வச்சாகணும் கம்பல்சரியாக ஆமாம் மேம் எல்லாருமே ஃபேமிலியில இருக்க எல்லாருமே வந்து வைக்கணும் ஓகே இல்லை மேம் நீங்கள் இப்போ பயோ பயோமெட்ரிக் சும்மா நார்மலாக எப்படியும் ஃபிங்கர் ப்ரிண்ட்டு பயோமெட்ரிக்கே வச்சுக்கலாம் நீங்கள் கார்டை தனியாக பிரிச்சு எழுதுன பிறகு நீங்கள் அதை அந்த பயோமெட்ரிக் ஆப் ஆப் பண்ணிக்கலாம் போயிட்டு

ஆமாம் மேம் புதுசாக கார்டு இருக்கணுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வச்சுருக்கீங்கள்ல மேம் கார்டு அப்போ நீங்கள் அதே அட்ரெஸில் இருக்க போகறிங்களா இல்லை வேறு அட்ரெஸில் வாங்க போகறிங்களா கார்டு ஓகே

ஓகே ஆமாம் மேம் இப்போ ஆ ஓகே மேம் ஃபர்ஸ்ட்டு இது வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பெண்டோட ரேஷன் கார்டுலேருந்தும் உங்களோட வீட்டு ரேஷன் கார்டில் தான் உங்களோட பேரை நீக்கணும் அது எப்படியும் நீங்கள் நீங்கள் அங்கே நெட் சென்டர்ஸ் இருக்குள்ல மேம் இசேவை மையம்ன்னு அப்படின்ட்டு நீங்கள் அங்கே போய் சொன்னாலும் அவங்க நீங்கி அந்த பேர் நீக்கி வச்சிருவாங்க நீங்கள் ரேஷன் கடையிலயே போய் கேட்டாலும் அவங்களும் நீக்கி கொடுத்துருவாங்க ரேஷன் கடையில் இருக்காங்கள்ல அந்த ஆபீசர்ஸ் அவங்க தான் அங்கே இருக்க எங்கள் வ இன்னொரு ஆளுங்க கம்பெனியில் இருந்து அவங்க மூலியமாக நாங்களே நீக்கி கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் நீக்கி அதான் மேம் அப்படி நாங்களே நீக்கிவிடுவோம் இல்லை இசேவை மையத்தில் நீக்கிவிடுவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் நீங்களே அதை பண்ணிக்கலாம் இப்போ அந்த அளவுக்கு டெவெலப்மெண்ட் வந்துருச்சு ஆன்லைனில் நீங்களே உங்களோட பேரை நீக்கிக்கலாம் ஆமாம் அவங்க அந்த ஆப் எல்லாம் இப்போ மொ மொபைல்லையே பண்ணிக்கலாம் நீங்களே இப்போ உங்களோட பேரை நீக்கிக்கலாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அப்படி சப்போஸ் தெரியாதவங்களே ரேஷன் கடையில் வந்து ந எங்கள்கிட்ட பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி முழுக்க முழுக்க எங்கள்கிட்ட வந்திங்கன்னா அவங்களோட இப்போ இருக்கீங்கள்ல ரேஷன்கார்டு எங்களோட ஐடி ப்ரூஃப் வேணும் மேம் மெயினாக ஆதார் கார்டு தான் வேணும் நீங்கள் எந்த அட்ரெஸ் மேம் ஆமாம் மேம் இல்லை மேம் இப்போ அவ்வளோ அர்ஜென்டு கிடையாது நீங்கள் இது ஆதார் கார்டு வச்சே நீங்கள் புது போட்டுக்கலாம் உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் தனியாக வேணா ஹஸ்பெண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக போட்டுக்கலாம் அது பிரச்சனை கிடையாது அப்படிங்கும் போது அப்படிலாம் கிடையாது மேம் நம்ப ஆதார் கார்டு மட்டுமே வச்சு போட்டுக்கலாம் நானே உங்களுக்கு போட்டுத்தரேன் கொண்டுகிட்டு வாங்க ஆ கண்டிப்பாக ஆ ஓகே மேம் அப்ளைபண்ணி கொடுத்துட்றேன் மேம் ஓகே தேங்க் யூ மேம்